ஹலோ எலக்ட்ரீசியன்ங்ளா சார் நான் நான் இங்கே டிஎன் பாளையத்லேருந்து பேசுறேன்ங்க தேவராஜ் சார்னுட்டுங்க வாட்டர் ஹீட்டர் ஒன்று வேணும்ங்க வீட்டில் இது பண்ணுறக்குங்க ஃபிட் பண்ணுறக்கு எந்த கம்பெனி நல்லா இருக்குங்க எந்த பெஸ்ட் எது நல்லா இருக்கு வேலையெல்லா எப்படி இருக்கு நல்லா குவாலிட்டி இருக்குமா எந்த க பிராண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுறீங்களா

சரிங்க நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் டீலர் யாராது தெரியும்ங்களா உங்களுக்கு சரிங்க இல்லை நீங்கள் எலக்ட்ரீஷனாக இருக்கனால் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தான் தெரியும் எங்களை விட அதனால் தான் கேட்கறேன் ஓ வேறு இடத்துலலா ஃபிட் சரிங்க ரேட் எல்லாம் எவ்வளோ வருங்க

இல்லை கெப்பாசிட்டி பெருசாக தான் வேணும்ங்க அதே மாதிரி தாங்க கரண்ட் சப்ளே கம்மியாக வர மாதிரி இந்த ஸ்டார்லாம் போட்டு அது மாரிலாம் எதாவது இருக்குங்களா அப்படிங்களா சேரி சேரி சேரி சேரி சேரி அது வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஏதாது பாத்ரூமில் மாட்டும் போது ஏதாவது ஷாக் வர்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க இருக்காதுல்லங்க சரி சரி சரிங்க சேரி சேரி டீலர் கிட்டே நீங்கள் பேசிவிட்டு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா அப்டின்னு கேட்டு சொல்ல முடியும்ங்களா அப்படிங்களா சேரி சேரி சார் அப்படிங்களா சரி சார் சரி நீங்கள் எவ்வளோ நாளில் விசாரிச்சு சொல்லுவீங்க அது வந்து இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க வந்துவிட்டு சரி சரிங்க சார் சரி